பழைய மொபைலுக்கும் புது மொபைலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நம்ப வந்து பார்க்க போகறோம் அது வந்து எப்புடினா பழைய மொபைல் எவ்வளோ நமக்கு வந்து யூஸ் ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ புது மொபைல் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்புடினா பழைய மொபைல் இருக்கக்குள்ளே நம்ம கிட்ட அவ்ளோவாக எல்லா இடத்துக்கும் நம்ப தான் போய் எல்லாமே ரெடி பண்ணி ஆகணும் இப்போ வந்து ஸ்மார்ட் மொபைல் வச்சுருக்குறதுனால அவங்களே எல்லாமே செல்லுல வந்து முடிச்சுருவாங்க பழைய மொபைல் எப்புடினா அதிக எந்த ஒரு தீய பழக்கத்துக்கும் எந்த ஒரு இதுக்கும் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த மொபைல் வச்சுருக்கதுனால நிறைய இப்போ உள்ளே ஜென்ரேஷன் வந்து கெட்டுப்போகறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்கு ஆனால் பழைய மொபைலில் வந்து பழைய மொபைல் இருக்கிறது வந்து எவ்வளோ சேஃபாக இருந்துதோ அந்த அந்தளவுக்கு இப்போ உள்ள மொபைலுக்கு வந்து சேஃப் கிடையாது இப்போ ஸ்மார்ட் மொபைல் வந்து சேஃப் கிடையாது ஆனால் மற்றபடி யூஸ் ஃபுல்லாக இருக்கது இ இருக்கிறதுனால அது வந்து எல்லாருமே அந்த மொபைலுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்க இப்போ வந்து மாதம் ரீச்சர்ஜு ரீச்சார்ஜ் பண்ணுறதுக்கு கூட இப்போ ரீச்சார்ஜ் பண்ணலை அப்புடினா வந்து ம பசங்கள் எல்லாம் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க அதற்கப்புறம் அதில் வந்து ஃபோட்டோ எல்லாமே நம்ம வந்து எல் எல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மொபைல்ல வந்து எல்லாத்தையும் முடிச்சிடுற முடியுது வெளில எங்கேயும் போய் அலைஞ்சி திரிஞ்சி அந்த மாதிரி எதுவும் பண்ணணுன்ற தேவை கடையாது எல்லாமே வந்து இதுல முடிச்சிரலாம் மொபைல்ல முடிச்சிரலாம் அப்புறோம் வேறு என்ன ஒரு நா ஒரு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நமக்கு செலவாகுதுன்னா ஒரு மாதத்துக்கு இப்போ வந்து ஏர்டெல்லாம் ஏர்டெல் சிம்மாக இருந்தாக்க இரநூத்தி ஐம்பது ரூவா அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறோம் இதுவே ஜியோ மொபைலாக இருந்துச்சுன்னா நூற்றம்பது ரூவா அப்படியே ஸ்டார்ட் ஆகுது அது வந்து இது சிம்மை பொறுத்து யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோ தான்